ஆ குட் ஈவினிங் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் நீங்கள்

ஆமாம் சார் ஆமாம் இன்ஷுரன்ஸ் ஏஜென்ட்டாக தான் இருக்கேன் நானு ஓகே என்ன மாதிரியா சார் இன்ஷுரன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புறீங்கள் இப்போ மோட்டாருக்கா இல்லை உங்களுக்கா இல்லை என்ன மாதிரி பார்க்குறீங்க ஓ உங்களோடய ஹெல்த்து ஹெல்த்து உங்களு உங்களுக்கான இன்ஷுரன்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சார் இப்போ பார்த்தீங்கனா உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேரு சார் இருக்கீங்கள் நாலு பேரு இருக்கீங்கள் ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சார் இன்னும் கல்யாணம் ஆகலை ஓகே இப்போ நீங்கள் இப்போ அப் அப்பா அம்மா இருக்காங்கள் கரெக்ட்டுங்களா இப்போ பார்த்தீங்க அப்படினா ஓகே சார் இப்போ ஹெல்த் இன்ஷுரன்ஸ் பார்த்தீங்கனா வந்து நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறப்ப மட்டுமே போயி சரி பண்ணிட்டு வரத்துக்கான இன்ஷுரன்ஸ் ஒன்று இருக்குது அது ஹெல்த் இன்ஷுரன்ஸ் இன்னொன்னு பார்த்தீங்கனா லைஃப் இன்ஷுரன்ஸ்னு ஒன்று இருக்குது சார் இந்த லைஃப் இன்ஷுரன்ஸில் பார்த்தீங்க அப்படினா நம்ம இறந்துட்டோம் அப்படினா நம்ம நம்ம குடும்பம் நம்ம தான் இப்போ வேலை பார்த்துட்ருப்போம் நம்மளை நம்பி வந்து நம்ம குடும்பம் இருக்கும் அப்போ திடீர்னு திடீர்னு ஒரு விபத்துலையோ இல்லை வேறு எதுவும் நமக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போயிட்டு ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கோ பார்த்தீங்கனா ஹெல்த் இன்ஷுரன்ஸ் கவர் பண்ணாது அது நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டானால் மட்டும் தான் அந்த மருத்துவ செலவுகளுக்கு உதவுமே தவிர லைஃப் இன்ஷுரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படினா நம்ம இறந்துட்டோம் அப்படினா நம்ம குடும்பத்துக்கு பணம் வந்து கிடைக்கும் நம்ம யாரை நாமினியாக போடுகிறோம் அப்படினோ அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது ஹெல்த் இன்ஷுரன்ஸ் போகிறிங்களா இல்லை லைஃப் இன்ஷுரன்ஸ் வேணுமா ஸோ ஹெல்த் இன்ஷுரன்ஸ் மட்டும் தான் வேணும்னு கேட்குறீங்க கரெக்ட்டுங்களா இப்போ இப்போ அப்போ பார்த்தீங்கனா நீங்கள் அதுலேயே டூ டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் ஹெல்த் இன்ஷுரன்ஸ்லேயே ஒன்று நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கனா ப்ரீமியம் மன்த்லி மன்த்லி கட்டுற மாதிரி இருக்குது இல்லை இயர்லி ஒன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் மன்த்லி கட்டுறிங்களா இல்லை இயர்லி கட்டிடுறீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை மன்த்லியே கட்டுறேன்றிங்க ஓகே சார் இப்போ மன்த்லி பார்த்தீங்கனா அதில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஸ்கீம் எடுத்துட்டுடீங்க அப்படினா மன்த்லி மன்த்லி மட்டும் நீங்கள் அதில் பணம் பே பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ருபாய் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நோய்க்கு மு முதலுதவிலேருந்து பெரிய அறுவை சிகிச்சை வரைக்கும் அந்த இன்ஷுரன்ஸ்லே கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆமாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ உ ஒ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காலராவோ இல்லை டெங்குவோ வேறு ஏதோ இந்த கொசுக்கள்னால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்து இப்போ வந்துருச்சு அப்படினா நீங்கள் முப்பது நாள் ஹாஸ்பிட்டலில் போயி அட்மிட்டாகுறதுக்கு முப்பது நாள் முன்னாடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இருக்கிற அடுத்து இருக்கிற ஒரு அறுபது நாளுக்கான மொத்தம் அது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலிசேஷன் அப்படினு சொல்லுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறதுக்கு முப்பது நாளும் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அறுபது நாளுக்கு இடையில வந்து மருத்துவ செலவுகள் என்னென்ன வாங்கிருக்கோமோ எல்லாமே இந்த இதில் வந்து அடங்கும் சார் அது இல்லாமல் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனால் நல்லாயிருக்கும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கனா உங்களோடய ஆதார் கார்டு தேவைப்படும் ஒரு மூணு ஃபோட்டோ ரேஷன் கார்ட் ஜெராக்ஸ் இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து

ஆ ஒரு சா சார் நாமினியையும் நம்ம செலெக்ட் பண்ணும்லே ஸோ உங்களோடய வீட்டில் இருக்கவங்களுடைய பெற்றோர்களுடைய டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்கள் ஃபேமிலி ஃப்ளோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது ஃபேமிலி ஃப்ளோட் எப்படினா நீங்கள் தான் பணம் கட்டுவீங்கள் பட் கவரேஜ் வந்து நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருக்குமே சேர்ந்து வர மாதிரி இருக்குது சரிங்களா ஆமாம் ஸோ நீங்கள் இந்த ட இந்த ஸ்கீம் எடுக்குறதா இருந்தால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம்